எங்கள் கிராமத்தில் வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காததுனால விவசாயம்தான் பார்க்குறாங்க ம அறுவடை மிஷின் ஓட்டுறாங்க ஏர் உழுறாங்க துணி கடைக்கு போகறாங்க மேஸ்த்ரி வேலை செய்யறாங்க சித்தாள் வேலை செய்யறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு சம்பளம் கட்டுபடி ஆவாததுனால சம்பளம் அதிகமாக கிடைக்காததுனால சென்னைக்கு அதிகமாக இடம் பெயர்ந்துட்டுறாங்க சென்னைக்கு போகறதுனால அவங்க படிப்புக்கு தகுந்த திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்குது ஒ ஒரு ஐடிஐ படிச்சிருந்தால் அதுக்கு தகுந்த என்ன வேலையோ அங்கே செய்யறாங்க பிஎட் முடிச்சு முடிச்சுருந்தாங்களான்னா ப்ரைவேட்டு ஸ்கூலில் கூட டிச்சராக வொர்க் பண்ணுறாங்க ஒ ஒரு டைப்ரெட்டிங் கற்றுக்கின்னா ஒரு துணிக்கடைகளில் கூட போயிவிட்டு துணிக்கடையில் போயிவிட்டு பில் ப ரேட்டு பில் போடுறாங்க இந்த மாதிரி வேலைல்லாம் அவங்களுக்கு தகுந்தது அவங்க திறமைக்கு தகுந்த வேலை செய்யறாங்க